இளைஞர்கள் விளையாட்டில் பங்கேற்க போதுமான அளவு ஊக்கப்படவில்லையா அப்படினு கேட்டால் கண்டிப்பாக நான் ஆமான்னுதான் சொல்வேன் ஏன்னா எல்லா ஸ்டேட் லெவலில் கூட போகிறாங்க விளையாடுகிறாங்க பசங்க அதுங்க இப்படி விளையாடும்போது அது அதிலேன்னு ஒரு சில ஃபேக்ஸ் எல்லாம் நடக்கும் அப்போ வந்து கொஞ்சம் ஃபேவரிசம் இருக்கும் அவங்களுக்கேத்த அவங்க சைடு ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு அமௌண்ட் அந்தமாதிரி இருக்கிறவுங்கள தான் வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்களை திறமைகள் இருந்தாலும் பண வசதி இல்லாமல் நம்ம கொஞ்சம் யாரோட ஆள் பலம் அந்தமாதிரி இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா அவுங்க கொஞ்சம் பின் தங்கி தான் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே இது நடக்கிற ஒரு விஷயம்தான் கட்டாயம் பணம் கொடுத்தும் பண்ணுறாங்க திறமைகள் இருந்தாலும் அது ஒடுக்கப்படுகிறது திறமைகள் இருந்தாலும் அவங்கள வந்து முன்னிலைப் படுத்துறதில்லை அவங்க திறமையை காட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதில்ல அவங்க எவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேட் லெவலில் டிஸ்டிக் லெவலில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி போனாலுமே அவங்களுக்கு வந்து முன்னுரிமை அவங்களோட திறமையை வெளிக் காட்டுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறதில்ல இந்தியாவில் விளையாட்டை ஊக்குவிக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலில் திறமைக்கு இடம் கொடுக்கணும் பணம் காசு ஆள் பலம் ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் அப்புறம் தான் திறமையாக இருக்காங்களா அவங்களுக்கு தான் முன்னுரிமை நீ நல்லா பண்ணுறியா நீ ஃபர்ஸ்ட் அப்படி தான் பண்ணுவாங்க பசங்க இளைஞர்கள்னு கேட்டால் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் ஃபிஃப்டி செவண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது அவங்க வந்து போல்டாக போய்டுறாங்க எஸ்பெஸல்லி பெண்களுக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா பெண்களை வந்து பேரண்ட்ஸ் பயப்படுகிறாங்க அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது நம்ம பொண்ணு எங்கே வழிமாறி போய்டுவாங்களோ நம்ம பொண்ணை வேறு யாராவது ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ நம்ம பொண்ணு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் பாக்குறவங்க ரொம்ப தூர வெளியிலலாம் அனுப்பினா பக்கம் பக்கம் இருக்குறவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ரீஸன்னாலேயே அவங்களுமே பயப்படுகிறாங்க வெளி உலகத்துக்கு பொண்ணுங்களை அனுப்பணும் அப்படின்னாலே ஆனால் அப்படி இருக்கக்கூடாது பொண்ணுங்களை எல்லா ஃபீல்டுக்கும் அனுப்பணும் தைரியமாக அவங்கள நம்மதான் என்கரேஜ் பண்ணி நீ இதை உன்னால் இது முடியும் நீ இதைப் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணி வெளி உலகத்துக்கு அனுப்பணும் வெளியில் போய் பார் எப்படி இருக்குது பழகு நாலு பேர் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கூட பண்ண வைக்கணும் ஆனால் பெண்களை வந்து அதிகமாக அலோவ் பண்ணுறதில்ல யாரும் ஏன்னு கேட்டால் பெண்கள் எல்லா மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் அப்டித்தானே பெண் பொண்ணு தானே வீட்டுலேயே இரு சமை வீட்டு வேலையை பார் இதுதான் உனக்கு எதுக்கு அது எல்லாம் அப்படிங்கிற மாதிரிதான் பேசுவாங்க ஆனால் அப்படி கிடையாது பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் விளையாட்டுலேயுமே பெண்கள் ஜெயிக்கிறாங்க ஆனால் மினிமம் ஆஃப் தான் ரொம்ப அந்தமாதிரி பேரண்ட்ஸ் வந்து ஓகே நம்ம பொண்ணை பெரிய ஆளாக்கி நினைக்கணும் அப்படின்ற ஒரு பேரண்ட்ஸ் போல்டாக இருக்கிற பேரண்ட்ஸ் மட்டும் தான் அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க மற்றபடி எல்லோரும்லாம் அலோவ் பண்ணுறதில்ல அதை எப்படி ஊக்குவிக்கணும்னா ப்ளீஸ் எல்லா இளைஞர்களுக்கும் திறமை உள்ளவர்களுக்கும் வழி விடுங்கள் அவங்க போகட்டும் முன்னாடி